நான் வந்து காட்டில் பறவைகள் பறக்கிறதை வந்து பார்த்தேன் க பறவைகள் எல்லாம் ஒன்றா கூட்டமாக பறந்து போச்சு பார்க்கவே அழகாக இருந்தது அதில் வந்து ஒரு ஒற்றுமை ஒற்றுமை ப பண்பு தெரிந்தது அதனால் எனக்கு பறவைகள் மீது ஒரு அளவு கடந்த அன்பு வந்தது நான் பறவைகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சேன் வெளிநாட்டுப் பறவைகள் எல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் இது வந்து அழிந்துப் போன இந்த சிட்டுக்குருவி இந்தமாரி இதெலாம் வந்து வளக்கலானம்னு ஒரு முடிவு எடுத்து அதெல்லாம் வளர்த்துக்கு வளர்த்துன்னு வரேன் அந்த பறவைகள் எல்லாம் ஒன்றா பறக்கும்போது பார்க்க அப்படியே சூப்பரா அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பறவைகளை வளக் வளர்க்கும்போது செமையாக ஃபீல் ஆச்சு நல்லா இருந்துச்சு பார்க்க பறவைகள் வளர்கிறது எல்லாமே பறவைகள் வந்து எப்போயுமே அழகாக ச பறக்கும் அழகாக சாப்பிடும் எல்லாமே அழகாக பண்ணும் பறவைகள் பறவைகள் வந்து எப்போயுமே தனித்து இருக்காது எப்போயுமே ஒன்றோடு ஒன்று கலந்து ஒற்றுமையாக எல்லாமே செய்யும் ஒன்றா பறக்கும் ஒன்றா சாப்பிடும் எல்லாமே ஒன்றா செய்யும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனாலயே பறவைகள் வந்து நான் வளர்க்க ஆரம்பித்தேன் பறவைகள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்